ஸ்கூல் லைஃப்பை பற்றி பேசும் போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா அம்மாகிட்ட ஃபர்ஸ்ட்டு அடி வாங்கினது தான் ஃபர்ஸ்ட் டேவே நான்லாம் அடி வாங்கிருக்கேன் ஒரு நாள் கூட ஸ்கூல் உள்ள போகவே கூடாதுங்குவேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன காலையில் அடிச்சு கிடிச்சு கொண்டுட்டு போய் குளிச்சு கிளிச்சு சாப்பாடுலாம் சாப்பிட வச்சிகிட்டு என்ன பண்ணும்னா நான் கலர் டிரெஸில் வா வெளில ஃபங்க்ஷனு அப்படின்னு கூப்பிட்டுப் போயிவிட்டு ஸ்கூல் வாசலில் டிரெஸ்ஸை மாற்றி உள்ள அனுப்பிவிட்டுருவாங்க எங்கள் அம்மாகிட்ட வந்து நான் இதமாரி சொல்லுவேன் ராத்திரிலாம் அழுவுவேன் அப்புறம் எங்கள் மிஸ்ஸு ஒரு நாள் வந்து ஏன் நீ டெய்லிக்கும் அழுதுக்கிட்டே இருக்க உனக்கு என்ன இதலாம் ஃப்ரெண்டு இல்லையா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நல்லா படி அப்படின்னு எல்கேஜியில வந்து உட்கார வச்சு என்கிட்ட பேசுவாங்க அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லுவேன் இதுமாதிரி அழுதுகிட்டு தான் இருப்பேன் ஒரு நாள் கூட கா ஸ்கூலில் போய் சாப்பிட்ணும்னா எனக்கு சாப்பிட தெரியாது அப்போலாம் அப்போ வந்து மிஸ்ஸு தான் எனக்கு ஸ்பூனில் ஊட்டிவிட்ருக்காங்க ஸ்பூனில் ஊட்டிவிடுவாங்க இல்லை கையில் தான் ஊட்டிவிட்ருக்காங்க நிறைய நடை அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க இதேமாதிரி உன் பேர் என்ன என் பேர் என்னென்னு அவங்க ச அறிமுகம் பண்ணாங்க சரி நான் நாளையிலந்து சீக்கிரம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன்ன படிக்கும் போது ஜாலியாக படிச்சோம் அப்பறம் வந்து பீட்டி ப்ரீடு மேக்ஸ் ப்ரீட்லாம் விடுவாங்க பீட்டிலாம் வந்து நாங்களாம் வந்து ஒரு நாள் கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருப்போம் பீட்டிலாம் விளாடம் போது நல்லா ஜாலியாக விளாடுவோம் ஒரு ரெண்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்க அதில் ஜாலியாக விளாடுவோம் ஆனுவல் டே அதெல்லாம் டே பிரான்டிக்ஸ்ஸு அப்புறம் அது பிராக்டிஸ்ன்னு பாதி நாள் காலேஜ்ஜு ஸ்கூ இது எல்லாம் போய்விடும் காலேஜ்ஜு கிலேஜ்ஜு எல்லாம் ஒரு நாள் கூட நாங்கள் வீட்டில் இருந்தது கிடையாது ஆனுவல் டேன்னு வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு வாரமாச்சும் ஹவர் கட் ஆவும் அதில் ஜாலியாக பிராக்டிஸ் போய் பண்ணுவோம் அப்புறம் வந்து நாங்களாம் வந்து ஸ்டேஜில் ஆடும் போது ஆடிகிட்டு பிரைஸ் வாங்குவோம் பிரைஸ் வாங்கும் போது கொடுப்போம் இதமாரி அம்மாகிட்ட சொல்லுவோம் இதமாரி பிரைஸ் வாங்கிட்டேம்மா நீ இந்தாம்மா பாரும்மா அம்மா எனக்கு இதுமாரி ஜாலியாக இருந்துது அப்படிங்குவோம் அப்புறம் குடியரசு தினம் ஃபிளாக்கு ஏற்றும் போதே வந்தே மா பாட்டுப் பாடுவாங்க அட்டேக்ஷனில் நிற்கிறது அப்புறம் அன்னைக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராமு அதே மாரி பண்ணுவோம் அடுத்தது உ காலப்போக்கில் எல்கேஜிலேந்து நேராக டென்த்துக்கு போயிவிட்டேன் டென்த்துக்கு போனோன்னே இதே மாரி ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் வைக்கிறாங்க எனக்கு என்ன படிக்கணும் என்ன பண்ணு ஒன்றுமே எனக்குத் தெரியாது நான் விளாட்டு நினப்புலயே இருந்தவன் எக்ஸாம் அப்போ போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க டெஸ்ட்டுன்னு ஒரு ஐம்பது மார்க்கு வைக்கிறாங்க ஐம்பது மார்க்கு நான் எதுலையுமே பாஸ்ஸே கிடையாது எல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன் அப்போ வந்து ஒருவொரு சாரும் என்ன திட்டுறாங்க திட்டி நீ உன் அம்மாவை கூப்பிட்டு வா நீ எதுக்கு இப்படி இருக்க படிக்க மாட்டுற நீ அம்மாவை கூப்பிட்டு வா நாளைக்கு காலைல அப்படின்னாங்க அம்மாவை கூப்பிட்டு பயந்துக்கிட்டே வந்தேன் அம்மாவை கூப்பிட்டவொன்னே அம்மா இந்த மாரி சொன்னாங்க இதே மாரி அவன் படிக்கமாட்டுறான் விளாட்டு நினப்புலையே இருக்குறான்னு அவங்க என்ன சொன்னாங்க நாளையிலந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க டியூசன் அனுப்பிவிடுங்க உனக்கு காலைல மாலைலாம் படிக்க வைங்கன்னாங்க கேர்ள்ஸ்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க மறுநாள் அடுத்த செம்மில் எப்படியாது நீ பாஸ் ஆகணும்னாங்க இதுக்குன்னே நான் விடாமுயற்சி மாரி நல்லா படிச்சேன் படிச்சேன் இதுலையுமே பாஸ் ஆனேன் அதே மாரி வந்து திரும்பி எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆனேன் பப்ளிக் வந்துது பப்ளிக் வரும் போது என்ன சொன்னாங்கன்னா சாரு நீ நல்லா படிச்சால் தான் நல்ல குரூப் எடுக்கலாம் நல்ல குரூப் எடுத்தால் நல்ல ஸ்கூலுக்கு போகலாம் நீ அப்படின்னாங்க சரி நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுத்தேன் நான் ஐநூறுக்கு நானூற்றி என்பது மார்க் எடுத்து திரும்பி வேறு ஸ்கூல் லெவல்த் டுவெல்த் வேறு ஸ்கூல் எங்கள் ஸ்கூலில் டென்த்து கிடையாது லெவல்த்து டுவெல்த்து கிடையாதுன்ட்டாங்க நான் அடுத்தது லெவல்த்து டுவெல்த்து போனேன் லெவல்த்து டுவெல்த்து போனோன்னே வெறும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னே பிடிக்கல ஏன்னா அவங்க யாருன்னே எனக்கு தெரில அவங்க வந்து அவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல நான் தனிமையில் உட்காந்துருப்பேன் அவங்களும் இதுமாரி ஒரு சார் வந்து இதுமாரி தான் பேசுனாங்க எல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு தான் நீ யார்கிட்ட வேணாலும் பேசு ஜாலியாக இருன்னாங்க அடுத்தது வந்து சரி சார் நான் இனிமே இருக்கேன் ஜாலியாக பேசுறேன்னு அடுத்து அறிமுகம் பண்ணி எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் லெவல்த்து பப்ளிக்கும் முடிஞ்சுது டுவெல்த்து பப்ளிக் எழுதிகிட்டு இருக்கும் போது ஏன் பழைய ஸ்கூல்லந்து வாங்க ஓல்டு ஸ்கூ பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு வாங்கன்னாங்க ஒரு நாள் சரிங்க அப்படின்ட்டு நாங்களும் போனோம் ஒரு நாள் போகும்போது மரத்தடிலலாம் உட்காந்தது ஏன் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து நின்னது அங்கே ஒரு நான் ரெண்டு நாளில் நடந்தது ரெண்டு நாள் ப்ரோக்ராமு டான்சஸ் கல்ச்சுரல்ஸ் அப்புறம் ஓடி ஓடி ஆடுறது அவங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து திரும்ப டுவெல்த்து எக்ஸாம் எக்ஸாம் நெருங்கும் பொழுது தான் நான் போனேன் எக்ஸாம் ஆனாலும் என்ன ஆனாலும் போயிவிட்டு வருவேன் தான்ட்டு திரும்பி டுவெல்த்து எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிவிட்டேன்